தருமபுரி மாவட்டத்தில் வந்து அந்த மாதிரி அரசாங்க முயற்சிகளெலாம் எதுவும் இல்லைன்னு பார்த்திங்கள்னா கடத்திக்கோள்மேடு அது எப்படின்னு பார்த்தீங்னா ஒரு பஸ் வசதி இல்லை நல்லா ஒரு இரநூறு வீடு இருக்கிற ஊர்தான் அந்த ஊர் பக்கத்தில் மா மல்லாபுரம் இந்தாண்ட போனீங்ள்கன்னால் மில்டர்ப்பட்டி அந்த மாதிரி ரோடு இருக்குது ரெண்டு சைடும் பஸ் ஓடுது ஆனால் சென்ட்ரிலிருக்குற அந்த ஊருக்கு மட்டும் பஸ் வரல அப்புறம் பார்த்தீங்கள்கன்னா அந்தாட்ட மல்லாபுரத்துக்கு அந்தாட்ட வந்து வடக்கண்ணம் பட்டின்னு ஒரு ஊர் அங்கேயும் வந்து அந்தாட்ட வந்து பார்த்தீங்ள்னா வெள்ளிச்சந்திராலேருந்து அஞ்சம்பள்ளி போகிற மெயின் ரோடிருக்குது அதுவுக்கும் மல்லாபுரத்துக்கும் சென்ரில்தான் அந்த ரோடு அந்த ஊர் அதுக்கும் வந்து பஸ் வசதி எதுவும் கிடையாது பாருங்க அது வந்து அரசாங்கத்தால் செய்ய முடியாத ஒரு முயற்சி